ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்து ராமாயணம் மஹாபாரதம் இதிகாசங்கள்தான் அந்த இதிகாசங்களில் நிறைய கிளை கதைகள் உப கதைகளெல்லாம் வரும் அதை நமக்கு வாழ்வியல் பாடங்களை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குது கதையாக பார்க்காம அதை ஒரு கருத்தாக பார்க்கும்பொழுது நமக்கே அந்த பகுதிகளில் போய் நின்று வாழ்க்கையை நடத்துற மாதிரியான விஷயங்கள நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதை தவிர வந்து சாண்டில்யன் ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் பிடிக்கும் ரோமாபுரி பாண்டியன் கடல் புறா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழையக் கால வாழ்க்கையை சரித்திரத்தோடு இணைச்சு அந்த பழைய வாழ்க்கையில் அவங்க விவரச்சிருக்கிற விதம் ரொம்ப ரொம்ப ந அற்புதமாக இருக்கும் நம்ம அந்த பகுதிக்கே நம்மளை கொண்டு போய் சேர்த்தி அதை பாத்திரங்களோடு நம்மள ஒன்ற வைக்கக்கூடிய அதிசய வித்தை இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்குது